எங்கள் ஊர் சைடில் அந்த கோலாட்டம் அந்த மாதிரி கோலாட்டம் அப்புறோம் குத்தாட்டம் அப்புறோம் எதாது ஒரு பண்டிகை நடந்துதுன்னா அந்த அவங்க வந்து ஒரே மாதிரி எல்லோரும் வாசிப்பாங்க ஒவ்வொரு ஜாதிக்காரவுங்களும் இருக்காங்க அவங்களும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இ இது பண்ணுவாங்க கத்திப்போடுதுன்னு சொல்லுவாங்க இப்போ தேவாங்க செட்டியார்னு இருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கத்தி போட்டுக்குவாங்க கத்தி வி போகிறதுன்னா ஒரே மாதிரி எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி அது ஒரு கலைகள் அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு இதாக சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாத்துக்கும் ஓ எதாது ஒரு ஃபங்க்ஷன் இருந்துன்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே கற்று தருவாங்க இந்த மாதிரி பண்ணுறத்துக்கு அந்த கத்தி போடுதல்லுங்கறது அதே மாதிரி கோலாட்டம் கோலாட்டம்ங்கிறதும் திருவிழாக்கள் நடத்துறது அப்புறோம் எதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா கோலாட்டம் ஒரே மாதிரி கோலாட்டம் பண்ணுவாங்க குச்சியில் ஆடுறது கோலாட்டம் சொல்கிறது அதே மாதிரி வேற என்ன பறை பறை அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பறையிங்கிறது அது ஒரு சில எஸ்சி எஸ்ஸிடி கேஸ்ட் எல்லாம் இருக்காங்க அவங்களும் பார்த்திங்கன்னா பறை அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த அந்த மாதிரி அடிக்கிறது வந்து அவங்க தொழிலாக ஏ செய்கிறாங்க அது ஒரு கலை அவங்க அவங்களுக்கு மட்டுந்தான் அது தெரியுது அதே மாரி கத்தி போட்டுறதுங்கறது அவங்களுக்கு மட்டுந்தான் அந்த என்ன தேவாங்கு செட்டியார்னு சொல்கிறோம் இல்லைங்களா அவங்களுக்கு மட்டுந்தான் தெரியுது மற்ற ஆளுங்களுக்கு அந்த இது தெரிய மாட்டேங்கிது அந்த மாதிரி ஒவ்வொரு இன மக்களும் அந்த கலையை வந்து பாதுகாத்துக்கிட்டு வராங்க பாதுகாத்துக்கறதுங்கறது என்னென்னா பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லித்தர்றது அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிட்டு வர்றாங்க அதே மாதிரி சே சொ சொல்லி கொடுக்கறதுனால என்னாகுதுன்னா அது அந்த கலைகள் வந்து அழியாமல் அடுத்த தலைமுறைக்கு போகிறத்துக்கு வழி வகுக்குது அப்படிங்கறது என்னுடய கருத்து